அதிக நாட்கள் நான் வெளியில் எங்கேயும் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு இல்லை ரிலேட்டிவ் வீட்டுக்கோ யார் வீட்டுக்கும் போகணுன்னு நினைக்கும்போது நான் வந்து என் பக்கத்தில் வந்து எங்க மாமியாரிருக்கறாங்க அவங்க தான் வந்து அந்த செடிகளை எல்லாம் பார்த்துப்பாங்க எனக்கு வந்து அங்கே இருந்தாலும் நான் ஃபோன் போட்டு நான் சொல்லிடுவேன் பாட்டி இந்த மாதிரி நான் வரதுக்கு இத்தனை நாள் ஆகும் நீங்கள் செடிக்கு தண்ணி விட்டுருங்க அப்பிடின்னு சொல்லி சொல்லிடுவேன் நம்மளுக்கு எனக்கு அங்கே போனாலே எனக்கு என் மனது ஃபுல்லாமே என் செடி மேலே தான் இருக்கும் யாரையாவது வந்து அதை கவனிச்சுக்க சொல்லுவேன் அந்த களையை வெட்ட சொல்லுவேன் அந்த செடிக்கு தண்ணீர் விடறது இந்த மாதிரி எல்லாம் வந்து பார்க்கறதுக்குனே பாட்டி எங்கள் அத்தை இவங்க யாருனாலும் வந்து அந்த செ செடியை வந்து பார்த்துப்பாங்க என்னை மாதிரியே நல்லா பார்த்துப்பாங்க